இப்ப தமிழ்நாட்டில் வந்து எல்லாம் எப்படி மாறிட்டுருக்கு அப்படின்னா முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையில் இருக்கும் போதெலாம் எங்கள் ஆச்சி வந்து களி புட்டு அதே மாரி தான் நாங்கள் இங்கே சாப்பிடுவோம் காலையில் பயிறு அவித்து சீனி போட்டு தேங்காய் போட்டு அதே மாரி தான் சாப்பிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடு என்ன சாப்பிட்றாங்கன்னா மேகி ப்ரெட்டு ஆம்லேட்டு அந்த மாரி தான் சாப்புடுறாங்க மேகி ப்ரெட் ஆம்லேட்லாம் நல்லதே கிடையாது இது மாரி ஜங் ஃபுட்டாக தான் மாறிட்டு வருது நல்ல ஃபுட்டாகவே எதுவும் இப்போது வர்றதே கிடையாது அதுக்கப்புறம் வந்து பாட்டுன்னு பார்த்தோன்னா பழையங்காலத்து பாட்டுலாம் நல்லாயிருக்கும் எங்கள் தாத்தா ரேடியோவில் போடுவார் நாங்களாம் கேட்டுட்டுருப்போம் நல்லாயிருக்கும் இப்போது உள்ள பாட்டு எல்லாம் அர்த்தங்கள்லாம் ரொம்ப நல்லா இல்லாத பேர்டு பேர்டு சாங்ஸ் மாதிரி தெரியுது அதை வந்து நம்ம உன்னிப்பாக கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அதோடய அர்த்தங்கள்லாம் நல்லாவே இல்லை அந்த மாதிரியான மியூசிக்ஸ்லாம் இருக்குது டான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுவாங்க இப்போ வந்து ரொம்ப ஆக்வேர்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க கீர்த்தி சுரேஷ் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுவாங்க கீர்த்தி சுரேஷோடய டான்ஸ் அந்த சினிமாவில் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து முன்னாடி அந்த கரகாட்டம் அதெல்லாம் இப்போ தப்பாட்டம் அதெல்லாம் இப்போ அவ்வளோவா கிடையாது இப்போ எல்லாம் ஃபோக்கு வெஸ்டர்ன்னு பரதநாட்டியம் அந்தமாரி தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாரம்பரிய கலைகள் எல்லாம் இப்போ தான் கொஞ்ச கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் ட்ரெஸ் கோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்புடினா முன்னாடிலாம் ஸேரீ பாவாடை தாவாணி தான் ஸ்கூலுக்கு இப்போ வந்து ஸ்கூலுக்கே சுடிதாரு நிறைய ஸ்கூலில் வந்து ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட்டு ஷார்ட்டு ஸ்கர்ட்டு அரை பாவாடை அந்தமாரி தான் இருக்குது இப்போ வந்து இப்போ வந்து நார்மல் ட்ரெஸ் வியர் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்டு டிஷர்ட்டு டிஷர்ட்டில் க்ராப் டிஷர்ட்டு பேண்ட்டில் நல்லா லென்த்து பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டில் பலோசா பேண்ட்டு அந்தமாதிரி நிறையா வந்து இப்போ நிறையா மாறிடுச்சு நம்ம தமிழ்நாடோடய பண்பாடு வந்து நிறையா காலப்போக்கில வந்து நிறையா சினிமா பார்த்து பார்த்து எல்லாம் அடிட் ஆகி அதில் என்ன டிவிவில் என்ன தெரியுதோ அதே மாரி இப்போ ஒரு இன்ஸ்ட்டாக்ராம் அதில் ரீல்ஸ் பார்க்குறோன்னா அந்த பொண்ணு எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கு இதே மாரி வாங்கினா நம்ம போட்டால் நல்லா இருக்குதுமா நம்ம ரீல்ஸ் பண்ணுனா நல்லா இருக்குதுமா இதேமாரி நம்ம பண்ணிணா நல்லா இருக்குதுமா அப்படி தான் இப்போ உள்ள பார்க்குறவங்க எல்லா மனசுலேயுமே தோன்றது எல்லாம் அந்தமாதிரி விஷயங்கள் தான்